ஹலோ ரிதானா குக்கிங்கா ஆ ஒரு நூறு பேருக்கு மீல்ஸ் ஆர்டர் பண்லாம்னு இருக்கோம் இங்கே எங்கள் வீட்டில் ஒரு ஒரு ஃபங்சன் எங்கள் வீட்டில் ஒரு ஒரு ஒரு வாரத்துக்கு அப்றம் வர இருபதாந்தேதி வர மாதிரி இருக்கும் ஃபங்சனு இல்லை நூறு பேருக்கு வேணும் ஆமாம் நூறு பேருக்கு வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டும் ஆட்ரு பண்ணணும் ஒரு நூறு பேருக்கு வெஜ்ஜு ஒரு ஐம்பது பேருக்கு நான்வெஜ் இந்த மாதிரி ஆட்ரு பண்லாம்னு இருக்கேன் சரிங்களா ஆ ஆமாம் சரி ஆமாம் ஆ எல்லாத்துக்கும் ஸ்வீட் வைக்கிற மாதிரிதான் இருக்கும் ஆ எவ்வளோ வரும் ஒரு வெஜ் மீல் எவ்வளோ வரும் ஓ சரிங்க சரி சரி நான் எல்லாம் டேஸ்ட் வைஸ் நல்லாருக்கும்ல ஹெல்த்தியாக எங்களுக்கு வேணும் ஆமாம் நான் ஆ இல்லை எனக்கு வந்துட்டு உங்களுக்கு உங்களுது புதுசு நான் வேறு ஒருத்தர் சொன்னாங்க நீங்கள் நல்லா பண்ணுவீங்க அப்படின்னு அதனால் தான் ஃபோன் பண்ணியிருக்கேன் ஆ இல்லை ஆமாம் எங்களுக்கு கொஞ்சம் நல்லாருக்கணும் ஏன்னா எல்லோருமே ஆ ஹெல்த் இஸ்யூஸ் எதுவும் வந்திடாம கொஞ்சம் நீட்டாக நல்லாயிருக்குற மாதிரி பண்ணி கொடுங்க ஆ இல்லைல்ல பேக் பேக் பண்ணியே நீங்கள் எடுத்துட்டு வாங்க இங்கே வந்து ஆ டெலிவரி இல்லைல்ல நீங்கள் பேக் பண்ணி இல்லை அது வந்துட்டு நீங்கள் அங்கேயே செஞ்சு எடுத்துட்டு வாங்க இங்கே நாங்கள் கோவிலில் அட்ரஸ் மட்டும் தர்றேன் ஆ இது நான்வெஜ் மீல்லாம் எவ்வளோ வரும் சரி நீங்கள் சிக்கன் மட்டன் ஆ ஃபிஷ் ஃபிரை இந்த மாதிரி ஆ சரி இந்த மாதிரி அனுப்புங்கள் ஆ அதிகமாக வேணும் அப்படின்னா அதுக்கப்புறம் கால் பண்ணால் உடனே கொண்டு வர முடியுமா ஆ சரி ஓகே ஆ சரி சரி ஆ இல்லைல்ல ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் அப்படிதான் வரும் ஜூஸ்ஸு இந்த மாதிரில்லாம் ஆ சரி சரி ஆ சப்ளையர்ஸுலாம் நீங்கள் அனுப்புவீங்களா சரி ஸ்வீட் வந்துட்டு மறக்காமல் எல்லாத்துலேயும் குலோப்ஜாமுன் இந்த மாதிரி ஸ்வீட் வையுங்க வெஜ்ஜு நான்வெஜ்ஜு ரெண்டுலேயுமே ஆமாம் சரி சரி ஆ என்னோட அட்ரஸ் சொல்கிறேன் எழுதிக்கங்க இல்லை வேறு வேறு இனிமேல் ஃபங்சன் இது நல்லாருந்திச்சுன்னா இனிமேல் ஃபங்சன் பண்ணால் கண்டிப்பாக உங்களை கூப்பிடுவோம் கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்க ம் சரி அட்ரஸ் சொல்கிறேன் எழுதிக்கங்க ஆ என் பேர் வந்துட்டு தேஸ்மணி ஆ ஆ நான் வந்துட்டு பெரம்பலூரில் கீழப்புலியூர் எங்கள் ஊர் அங்கே கோவிலில் ஆமாம் அங்கே வந்து நீங்கள் அங்கே வந்துட்டீங்கன்னாலே ஆ கோவில் இப்போ இந்த கோவில்லதான் நாங்கள் விசேஷம் பண்ணுறோம் யார் கேட்டாலும் சொல்வாங்க அம்மன் கோவில் ஆ ஆமாம் இதே நம்பருக்கே நீங்கள் கால் பண்ணுங்கள் வேறு ஏதாவதுனா நான் திரும்ப ஃபோன் பண்ணுறேன் ஆ சரி சரி இறநூத்தம்பது பேருக்குனா வெஜ் நான்வெஜ் சேர்த்து எவ்வளோ வரும் ஆ சரி சார் ஆ சரி வேறு ஏதாவது ஆஃபர்லாம் ஆ புரொவைட் பண்ணுவீங்களா ஆ

ஆ சரி சார் நீங்கள் நல்லா பண்ணீங்கன்னா நாங்கள் எல்லோருக்கும் சொல்வோம் எங்களை மாதிரி தெரிஞ்சவங்கள்லாம் உங்களை கூப்பிட்டு வாங்குவாங்க ஆ சரி தேங்க்ஸுங்க